நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன் நர்சிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் சர்வீஸ் நம்மளோடய முழு மனதை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் கொடுத்து தான் வந்து நம்ம அடுத்தவர்களுக்கு கேர் கொடுக்கணும் அப்படி நம்ம கொடுக்குற கேரால் நிறைய பேர் வந்து குணமடைவாங்க அதை பார்க்கும் போதே ஒரு மன திருப்தி இருக்கும் நம்ம வந்து முடியாதவர்களுக்கு வந்து செய்யும்போது அவங்க வந்து நம்மளை வாழ்த்துவாங்க அதுதான் நமக்கு வந்து கிடைக்குற பெரிய பலனே நம்ம வந்து கேர் கொடுக்கும் போது பார்த்து தான் கொடுக்கணும் நமக்கு என்னென்னு கொடுக்காம நம்ம முழு மனதையும் அவங்க நல்லா ஆகணுங்ற ஒரு எண்ணத்தையும் வைச்சு தான் வந்து நம்ம வந்து கேர் கொடுப்போமே நர்சிங்கில் பொறுத்த வரைக்கும் நர்சிங்கில் வந்து பார்சியாலிட்டியெல்லாம் பார்க்காம எல்லாேருக்கும் ஒரே விதமான கேர் தான் கொடுப்போம் நம்மளை விட வயசில் பெரியவர்களுக்கு வந்து நம்ம செய்யும் போது அவங்க வந்து நம்மளை வாழ்த்துவாங்க அதை அப்படியே கேட்கும் போதே ஒரு ஒரு நல்ல விஷயம் நமக்கு வந்து அன்றைக்கு வந்து நம்ம செஞ்சுருக்கோம்னு வந்து தோணும் நம்மளை விட சின்ன குழந்தைங்களுக்கும் நாங்கள் வந்து கேர் கொடுப்போம் முடியாதவங்கள் எல்லாேருக்குமே வந்து நாங்கள் செய்வோம் நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஜாப்பு கஷ்டங்கள் இருக்கும் நிறைய டைம் டே ஒர்க் நைட்டு ஒர்க் நிறைய ஒர்க் இருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு பேஷண்ட் வந்து நம்ம முன்னாடி கேர் கொடுத்து அவங்க குணமடைஞ்சு நடந்து போகும்போது ஒரு சிரிப்பாங்க அது பார்க்கவே மனது திருப்தியாக இருக்கும் நிறைய விஷயம் கற்றுக்கலாம் நம்மள நாங்களே பார்த்துக்கிற அளவுக்கு நாங்கள் வந்து படித்து அப்பப்போ அப்டேட் ஆகிப்போம் அதுக்கேற்ற மாதிரி பேஷண்ட் கேர் கொடுக்கும் போது நாங்கள் அப்டேட்டாகி அப்போ எந்த மாதிரி கேர் கொடுத்தா அதுலிருந்து உங்களுக்கு ஈஸியாக ரிலீஃப் கிடைக்கும் அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்து நாங்கள் எங்கள் கேரை வந்து கொடுப்போம் நிறைய படிப்போம் வேலை செய்யும் போது நிறைய படித்தா தான் எங்களுக்கு புதுவிதமான அப்டேட் எல்லாம் வந்து தெரிய வரும்